இந்தியாவில் இப்போது வந்து ரொம்ப மக்கள் தொகை பெருக்கருக்கறனால சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்றோம் தண்ணில்லாமல் ரொம்ப கஷ்டபட்றோம் அப்றம் வேலைவாய்ப்பு வந்து நெறையாயிருக்கு ஆனால் அது வந்து அவங்க வந்து கரெக்டா இது பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து குடிநீர் வசதி எதுவும் இல்லை ஒழுங்காக வளரும் நாடாக தான் இந்தியா இருக்குதே தவிர வளர்ந்துடுச்சு அப்படினு சொல்கிற மாதிரி இல்லை மக்கள் தொகை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தினோம் அப்படின்னா வேலைவாய்ப்புகளும் கொஞ்சம் நிறையாவே இருக்கும் சாப்புடுறதுக்கும் உணவு வந்து சரியான முறையில் இல்லை